ஜீன்ஸ்ஸு வந்துங்க க்ளாத் நல்லாயிருக்கும் சாஃப்டாக நல்லா மெட்டீரியல் நல்லா ஒரு இதாக நல்லாயிருக்கும் ப்ராடக்ட்டு அதை வந்து ரெடிமேடு ஃபேன்ட்டுக்கும் ஜீன்ஸ் ஃபேன்ட் வந்து நல்ல ஷூட்டபுலாகவும் இருக்கும் ஒரு என்னோடய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ்ஸு பெ பீஸாக எடுத்து மெட்டீரியல் எடுத்து ஏதாது டெய்லர்கிட்ட கொண்டே கொடுத்து அதை நீட்டாக அளவெடுத்து நல்லா ஸ்டிச்சிங் பண்ணி கம்போர்டபுளாக நமக்கு தகுந்தமாரி நல்லா டெய்லர் தைச்சிக்குடுத்து இது பண்ணான நல்லா போட்டுக்கிறக்கும் ஒரு நல்ல ஒரு கம்போர்டபுளான ஒரு மெட்டீரியல் அது அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஜீன்ஸ்ல வந்து பேக் இது பண்ணுறாங்க அதுவும் அதேமாதிரிதான் ரெடிமேடாகவும் வருது ரெடிமேடே வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாதான் இருக்குது அதேமாதிரி நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தமாரி வந்து டெய்லர்கிட்ட கொடுத்தம்னாக்க நமக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாகவும் பண்ணிக்கலாம் பெருசாக வேணும்னா பெருசாகவும் போட்டுக்கலாம் நமக்கு ஏற்றாலே இங்கே தகுந்தமாரி சைஸ்ல அந்தமாதிரிலாம் வந்து தைச்சி யூஸ் பண்ணலாம் அந்தமாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து கொஞ்சம் மெட்டீரியல் நல்லா ஹெவி மெட்டீரியல் நல்லா தாங்கும் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு கிழியாது ஃபேன்ட் இதெலாம் பார்த்திங்கன்னாக்க போட்டோன்னா குளிர் காலத்துக்கு கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸான மெட்டீரியலுங்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் போட்டுக்கிறதுக்கு வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுறதுனாக்க கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் கம்போர்டபுளாக இருக்காது ஏன்னா வந்து ஆல்ரெடி ஜீன்ஸ் மொத்தமாக இருக்கிறனால வந்து வெயில் காலத்தில் அது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்ற டைம்லலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் கம்போர்டபுளான ஒரு மெட்டீரியல் தான் ஜீன்ஸ்ஸு மற்ற பேக்கு இதெலாம் வந்து தைக்கிறதுக்கு ஒரு இதுக்கு வந்து எல்லாமே ஒரு இதாக நல்லா மெட்டீரியல் ஜீன்ஸ் தான்